இப்போ வந்து நம்ம காய்கறியெல்லாம் தயார் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து தக்காளி பச்சை மிளகா அப்புறம் வந்து இந்த காய்ங்கெல்லாம் அரிஞ்சு போடும்போது நம்ம அந்த தண்ணி கொண்டு போய் வெளியே ஊத்துகிறோம் நல்ல ஒரு சுத்தமான இடத்துல அந்த இடத்துல ஊற்றும்போது அந்த காய்ங்க வந்து அந்த தண்ணி ஈரத்தில் வந்து இந்த செடிங்க மொளச்சிருது தக்காளி செடி அப்புறம் பச்சை மிளகா கத்திரிக்காய் அப்பறம் இன்னும் கீரைங்க அதெல்லாம் அலசி ஊற்றும்போது கூட எல்லாமே அந்த இடத்துல வந்துடுது அந்த இடம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி அதுக்கு மாட்டுச் சாணலாம் போட்டு நல்லா எருவெல்லாம் கொட்டி க்ளீன் பண்ணி அந்த புல் மொளையாம க களை வெட்டி அதை வந்து பதப்படுத்தினோன்னு சொன்னால் நம்ம தண்ணி ஊத்திட்டே பதப்படுத்திக்கிட்டு வந்தோம்னா நல்லா செடி வந்து வளமாக வரும் வளமாக வரும்போது அதுக்கு மருந்தெல்லாம் எதுவும் தேவையே கிடையாது நம்ம இந்த மாட்டுச் சாணத்தையே நல்லா மட்கி இருக்கணும் அது ஃப்ரெஷ்ஷான சாணத்தை போடக்கூடாது நல்லா மக்கின சாணத்தை போட்டோம்னா அது நம்மளுக்கு நல்ல ஒரு சுத்தமான ஒரு எருவாக கெடைச்சி அதை வந்து நல்லா தக்காளி பச்சை மிளகா காய்கறிங்கெல்லாம் நல்லா வைக்கும் அது நம்ம அதை வெச்சு நம்ம வெ வெளியில் போய்ட்டு வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே நம்ம மருந்து இல்லாமல் அதை வந்து நம்ம பயன்படுத்தி தயார் பண்ணி நம்ம சமைத்துக்கலாம் நம்ம இன்னும் கீரைங்களும் அப்படி தான் கீரை விதைங்கெல்லாம் கூட நம்ம அப்படி தான் கீ வெதை வாங்கிட்டு வந்து விட்டோம்ன்னு சொன்னால் கீரையும் நல்லா இப்ப சிறுக்கீரை அரக்கீரை அது மாதிரி கீரைங்களும் நல்லா வளரும் நமக்குத் தண்ணி தான் கொஞ்சம் நம்ம நம்ம பதப்படுத்தி பார்த்து ஊற்றணும் அதுக்கு கீரைகளும் நம்ம பறித்துக்கலாம் வீட்டிலேயே அப்புறம் வந்து முருங்கைச் செடியும் அப்படி தான் முருங்கைச் செடி நம்ம வந்து ஒரு கிள ஒடைச்சி வெச்சாவே சூப்பராக வந்துடும் அந்த கிள வந்து வேர் அடி செல்லடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம பள்ளம் தோண்டி அந்த க பள்ளம் வந்து நம்மளுக்கு சூடாக வைக்கக்கூடாது செடி ஆறிடணும் அந்த பள்ளம் ஆறின பிறகு அதுக்கு அடியில் வந்து நல்ல மண்ணாக இருக்கணும் மண் இருந்து கொஞ்சம் மாட்டு சாணம் போட்டு அதுக்கப்புறம் இந்த முருங்கைச் செடி நட்டோம்ன்னு சொன்னால் நல்லா வந்து சூப்பராக வரும் நம்ம தண்ணியே ஊற்றலன்னா கூட முருங்கைச் செடி நல்லா வரும் அதுக்கப்புறம் நம்ம அதை ப பத்திரமா பயன்படுத்திக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை மரம்லாம் கூட அப்படி தான் வாழை மரம் நம்ம வேஸ்ட்டாக தண்ணி போகிற இடத்துல ஒரே ஒரு கிள நம்ம வந்து ஒன்று தோண்டின்னு வந்து வைச்சேன்னு சொன்னால் வாழை மரமும் சூப்பராக வரும் நல்லா காய்களும் நமக்கு மருந்து இல்லாத காய்ங்க அதெல்லாம் வாழை மரம் முருங்கை மரம்லாம் வந்து மருந்து இல்லாத ஒரு த இல்லாமலேயே அதலாம் வளர்றது மருந்து அவசியம் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா